காய் காய்கறி தான்ணா வாங்கணும் இது தக்காளி என்ன ரேட்டண்ண என்னண்ணா தங்கம் ரேட்டு சொல்லிகிட்டுருக்கிக ஆ ஆ ஆ கேரட்ண்ண எப்படி நான் ஏண்ணா காய்கறி வாங்கணுமா வேணாமா இப்படி ரேட் வைச்சுருக்கிக

எங்கருந்து நமக்கு காய்கறி வருதுண்ண சரி சரி சரி சரி சரி

முள்ளங்கி எப்படிண்ண என்ன ரேட்ண்ண ம் ம் முருங்கக்காய் ஆ ஆ வெறும் கத்திரிக்காய்ணா அதுக்காண்டி வாங்கி சமைக்க முடியும் ஆ ஆ ஆ ஆ சரி சரி சரி சரிங்கண்ண என்னண்ண சொல்றிங்க அப்படினா நம்ம யாரும் காய்கறி சாப்பிட முடியாது அதை சொல்லுங்க கறி ரேட்டு தான் நீங்க சொல்றீக ம் ம் வேறு இது கீரை என்னென்னண்ணே கீரைண்ண இருக்குது ஆ ஆ சரிண்ண சரிண்ண பாலக்கீரை இருக்கா பாலக்கீரை ஒரு கட்டுப் போதும்ணே என்ன ரேட்ணே அது என்ன ரேட்டு சரி ஓகே அது ஒரு கட்டு வைச்சுருங்க தக்காளி ஒரு கிலோ வெங்காயம் ஒரு கிலோ வைச்சுருங்க சின்ன வெங்காயம் ஒரு கிலோ வைச்சுருங்க பெரிய வெங்காயம் ஒரு அரைக் கிலோ போடுங்கள் முருங்கக்காய் ஒரு அரைக் கிலோ போடுங்கள் சரி கொடுங்க அப்பறம் என்னப் பண்ண நம்மளும் மதுரை தான்ணே வேறு கொத்தமல்லி கரு அண்ணே பீட்ரூட்டா நீங்கள் தான் எதை தொட்டாலும் ரேட்டு இப்படி சொல்றீக பீட்ரூட்டு என்ன ரேட்டு அது அரைக் கிலோ மட்டும் போடுங்கள் அண்ணே பரவாயில்ல போடுங்கள் என் ஒரு மாத சம்பளத்தை உங்க கடையில் கொடுத்துட்டுப் போயிடுவேன் ம் ம் ம் ம் ம் சரிண்ண ஆ கொத்தமல்லி புதினா ஏதாவது போட்டு விடுங்க ஓகே அதெலாம் அதுக்கெலாம் இல்லை அதுக்குலாம் ரேட்டு போட்டுறாதிங்க கருவேப்பிலையும் போடுங்கள் எவ்வளோண்ண பில்லு நாநூற்றி ஐம்பது ரூபாயோ ஜிபே பண்ணிக்கிலான்லண்ணே சரி ஓகேண்ண ம் ஓகேண்ண சரி ம் பண்ணியாச்சுண்ணே